அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு